பேர்டு வாட்சிங் செய்யும்போது காட்டில் வசிக்கிற பறவையாக இதுவரைக்கும் நான் பார்த்ததுல்ல காக்கைகளை பார்த்துருக்கேன் குக்கூ பறவைகள் பார்த்துருக்கேன் பச்சை கிளிகள் பறந்து போறதை பார்த்துருக்கேன் அது இல்லாம சிட்டுக்குருவிகள் இரட்டைவால் குருவி அதையும் பார்த்துருக்கேன் மற்றபடி வயல்வெளிகளில் நாரைகள் நின்று இருக்குறதை மீன் கொத்தி சாப்பிட்றத பார்த்துருக்கேன் அதைவிட மற்றபடி அபூர்வமான பறவைகள் அப்படின்னா மயில் வயல்களில் மயில்கள் நடந்து போறதை பார்த்துருக்கேன்